இன்னைக்கு நம்ம நிறைய செய்திகளில் பார்ப்போம்ங்க சின்ன வயசு பையன் விவசாயத்தில் பெரிய சாதனை பண்ணான் அப்படின் சொல்லிவிட்டு நம்ம செய்திகளில் பார்ப்போம் அப்போ இத்தனை வருசமாக விவசாயம் செஞ்ச மனிதனால் ஏன் வந்து பெரிய அளவில் சாதனை பண்ண முடியல ஒரு சின்ன வயசு பையன் சாதனை பண்ணுறான் அப்படினா இன்னைக்கான தொழில்நுட்பத்த தெரிஞ்சு வச்சுருக்குறானுங்க இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பம் இருக்குங்க நம்ம எப்படி வந்து பிரபலம் ஆகுறது ஒரு செய்தியை வந்து மக்களிடையே வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படினா அதை நம்ம பிரபலப்படுத்தணுங்க அதை ஒரு வலைத்தளம் மூலியமாகவோ ஏதோ ஒரு முறையில் நம்ம பிரப பிரபலப்படுத்துனம்னா மட்டும்தான் விவசாயம் எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்போ வேளாண்மையும் அப்படி தாங்க இப்போ முப்பத்தாறு வயதினிலேன்னு ஒரு படத்தில் முப்பத்தாறு வ அந்த ஜோதிகா படத்தில் பார்த்திங்கனா விவசாயத்தை மாடித்தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணுவாப்டி மா மாடித்தோட்டத்தில் விவசாயம் பண்ணி எப்படி ஒரு கல்யாணத்துக்கே வந்து காய்கறிகளை எப்படி உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு வந்து காய்கறிகள் எப்படி நாட்டு காட்டுக்குள்ளே வேலை செஞ்சு விவசாயத்தை முன்னேற்றது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிக்காமல் நாட்டினுடைய போக்கு என்ன அந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதி இருக்கு நாட்டில் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு அவங்களும் தொழில்நுட்ப உலகத்துக்குள்ளே இறங்குனா மட்டும்தானுங்க விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும் நிறைய விஷயம் இருக்குங்க விவசாயத்தில் வெறும் காட்டுக்குள்ளே இறங்கி சேர்த்துக்குள்ளாற நடந்து கடைசி வரைக்கும் சேர்த்துக்குள்ளே நடந்துட்டுருக்குறாங்க சட்டை இல்லாமயே தான் வாழ்ந்துட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு அந்த பொருளை வாங்கி விறக் கூடிய மனுசன் பெரிய பணக்காரனாக இருக்குறான் சேத்துக்குள்ளே இறங்கி நடந்துட்ருந்த மனுசன் இன்னைக்கு ரேஷன் கடையில் லைனில் தான் நின்னுட்டுருக்கான் அப்படினா அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல் போதும்ங்கிற மனப்பான்மையோட மக்கள் வாழ்றாங்க அப்படி தானங்க அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து நிறைய இன்றைக்கு தொழில்நுட்பம் சார்ந்து அந்த விவசாயி தெரிஞ்சிக்கும் போது வேளாண்மை இ ச வேளாண்மை சார்ந்து தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னா என்னங்க பெருசாக வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த விவசாயம் சார்ந்த அவர் என்னமாதிரியான தொழில்நுட்பத்த நம்ம பயன்படுத்தலாம் அப்போ தண்ணி ஈஸியாக பாய்ச்சுறக்கு தண்ணியை வந்து ரொம்ப எளிமையாக பாய்ச்சுறக்கு நம்ம என்னமாதிரியான முறைகளை பயன்படுத்தலாம் அந்தமாதிரி எப்படி வந்து விவசாயத்தை அதிகப்படுத்தலாம் எப்படி வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்து அவங்க தெரிஞ்சிட்டாங்கனா இன்னுமே ஒரு பெரிய அளவில் அவங்க முன்னேற்றம் அடையலாமுங்க